எனக்கு வந்து மட்டன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் அதோடு அதோடு சைட் டிஷ்லாம் பார்த்திங்கனா மட்டன் பிரியாணி அண்டு சிக்கன் அதில் வந்து பெப்பர் செய்யறனா சிக்கன் பக்கடா போட்டு அதில் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டு எடுத்துட்டு வந்துடுங்க மற்றபடி பார்த்திங்கனா நான் வழக்கமாக சாப்பிட்ற ரெண்டு கல் தோசை ஒரு ஆனியன் தோசை இதையும் சேர்த்துட்டு வந்துடுங்க அப்படி இல்லைன்னா உங்க கடையில் இன்றைக்கி ஸ்பெஷல் இதுதான் தந்தூரி டிஸ்கவுண்டில் தரீங்கன்னு கேள்விப்பட்டேன் தந்தூரியும் எடுத்துட்டே வந்துடுங்க மொத்தமாக எடுத்துட்டு வாங்க நாங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்றோம் இது நான் வந்து உங்கள்கிட்ட இது வந்து டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ஏதோ வந்து நான் இப்போ சொல்லியிருக்கேன் மறக்காமல் ஆர்டர் வந்து இன்னோரு அரை மணி நேரம் ஹாஃப் அன் ஆரில் எடுத்துட்டு வந்துடுங்க இன்னும் உங்கள் சர்வீஸ் பாய்கிட்ட என் நம்பரை கொடுத்து பேச சொல்லுங்கள் நாங்கள் சொல்கிறோம் இந்தமாரி ஆர்டர் வந்து கன்ஃபாம் பண்ணிக்கோங்க